ஹலோ நான் சுரேஷ் பேசுகிறேன் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு லட்டு ஒரு டூ கேஜி ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதுக்கூட இன்னும் அடிஷ்னலாக ஒரு ஆர்டர் சேர்க்கணும் எனக்கு சம்சம் இல்லைனா ரசமலாய் இது எது இருந்தாலும் ஒரு ஆஃப் ஆஃப் கேஜி அதில் ஆட் பண்ணிக்கிட்டு என்னோடய திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்க அட்ரெஸுக்கு கொஞ்சம் டெலிவரி பண்ணிணீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கூட இந்த சம்சம்மு ரசமலாயும் ஆஃப் ஆஃப் கேஜி ஆட் பண்ணிக்கோங்க லட்டு கூட ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதுக்கூட இது சேர்த்துக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கூட ஐஸ்க்ரீம்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன் அதையும் சேர்த்து அனுப்ச்சுடுங்க பஸ்ட் பட்டர்ஸ்காட்ச்சி வெண்ணிலா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பா சின்னச்சின்ன பாக்ஸ் வேணும் ஆமாம் கால் கிலோ பாக்ஸ் இத மெர்ஜ் பண்ணி அதுக்கூட டோட்டல் பில் போட்டு அனுப்ச்சுருங்க அட்ரெஸ்க்கு ஓகே